பறவை வந்து ஒரு பாதுகாப்பான இடத்துலதான் கூட்டை கூட்டை வந்து கட்டும் மரத்தில் கட்டும் வீட் வீட்டுக்குள்ளே பழைய வீடு இருந்துச்சுன்னால் அதில் அந்த குருவி வந்து இர தேட போகிறப்ப அந்த வேப்பம் வேப்ப இலை அந்த குச்சி அதெல்லாம் எடுத்துட்டு வந்து குருவியோட கூடு கட்டும் அந்த கு குருவி குஞ்சியெல்லாம் அந்த கூட்டில பாதுகாப்பான இடத்துல வச்சிகிட்டு அது போய் இர தேடி கொண்டு வந்து கொடுக்கும் ம மரங்கொத்தி வந்து மரத்தில் பொந்து போட்டுது அதுலிருந்து கூடு கட்டும் அதில் வந்து காகம் முட்டையிட்டு அதில் போய் கூடுலாம் கட்டிடும் குயில் வந்து அந்த காட்டில இதுமாதிரி இதில் கூடு கட்டும் மயில் வந்து ஒரு வயல்ல அந்த மாதிரி இடத்துலதான் கூடு கட்டி குஞ்சு பொரிக்கும் அது வந்து குருவி இரை தேடிட்டு வந்து குஞ்சுகளுக்குலாம் கொடுத்துட்டு மறுபடி அது பாதுகாப்பான இடத்துக்கு வந்து அந்த குஞ்சுகளை பார்த்துக்கும் அந்த குயில் வந்து நிறையா எ இரைலாம் எடுத்துட்டு வந்து அந்த குருவிக்கெல்லாம் கொடுக்கும் மரத்தில் அந்த தென்னமரத்தில் ஆலமரத்தில் அந்த மரத்தில்தான் நிறைய கூடுலாம் கட்டும் குருவிகள் ஆந்தை இதுமாதிரிலாம்